ஆன்லைனில் வந்து நிறையா நான் வந்து ஸேரீ பார்த்தேன் அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸேரீ ஒன்று இருந்துச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சதால நான் ஆர்டர் பண்ணி வாங்குனேன் அதில் டிசைன் கலர் எல்லாமே ரொம்ப நல்லாருந்துச்சு அதனால் அந்த ஸேரீயை வாங்குனேன் இப்போ நம்ம வந்து நேரடியாக போய் வாங்கணும்னா அதில் நிறைய சிரமங்கள் இருக்கும் ஏன்னா வந்து இப்போ பஸில் போகணும் அப்படின்னா போயிட்டு நிறையா கூட்டமாக இருக்குது ஒரே நெரிசல்ல போயிட்டு போகணும் அதுக்கப்பறம் கடக்கடையா போகணும் இந்த கடையில நல்லா இருக்கும் அந்த கடையில் நல்லாருக்குன்ட்டு நிறையா கடைகளை போய் தேடித்தேடி எடுக்கணும் அதனால வந்து நேரம் வேஸ்ட்டாவும் அதுக்கப்புறம் வந்து டூ வீலர் போகலான்னு பார்த்தவுனே இப்போ இருக்கிற சம்மரில் வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால டூவீலர்லேயும் போகமுடியாது அப்புறம் வந்து இப்போ நம்ம கடைக்கு போகணுன்னா இப்போ பசங்களாம் வீட்டில் இருப்பாங்க குழந்தைங்க அவங்களெல்லாம் தனியா விட்டுட்டு போகணுன்னா ரொம்ப இதாக இருக்கும் அதனால அவங்களையும் கூடயே கூப்பிட்டுட்டு போகணும் அவங்களுக்கும் வந்து அங்கயெல்லாம் அந்த சம்மரில் இழுட்டுட்டு போனால் அவங்களுக்கும் வெயிலில் வந்து நிறையா பாதிப்பு வரும் அவங்களால் வெயில் தாங்க முடியாது அதனால் வந்து அவங்களையும் வந்து கூப்பிட்டுட்டு போகமுடியாது அதனால் கூப்பிட்டு போகாத வீட்டில் இருந்தே நம்மளுக்கு பிடிச்ச ஸேரீயை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிறதால நம்மளுக்கும் வந்து நேரங்களும் ரொம்ப குறைவாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ளுக்கு சாப்பா சாப்பாடு அந்தமாதிரி உணவகத்துக்குலாம் போகும்போது அங்கெல்லாம் போயிட்டு டைம் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வீட்டில் இருந்து பார்க்கலாம்